எனக்கு பிடித்தது வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு கொழந்தைங்க எல்லாம் மூணு பெண்ணுங்க மூணு பெண்ணுங்களையும் படிக்க வெச்சு மூணு பெண்ணுங்களையும் படிக்க வெச்சு கல்யாணம் பண்ணிக் கொடுத்தேன் மூணு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆனதும் என் பெண்ணு மூணுக்கும் ஒரு ஒன்றுக்கு வந்து பெண் கொழந்த ஒன்று பிறந்துருக்கு ஒரு பெண்ணுக்கு பையன் ஒன்று பிறந்து அவன் வந்து செக்கேண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கப் போகிறான் இன்னோரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு இன்னும் கொழந்த இல்லை அவங்க வந்து மாப்பிளையும் அவங்களும் இங்கேயே எங்கள் வீட்லையே வந்து வீட்டோடு இருக்காங்க அது எனக்கு ரொம்பப் பிடிச்ச விஷயம் அவர் தான் எங்களையும் பார்த்துக்கிறாரு அப்புறம் வந்து கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க எங்கள் கூட இருந்துக்கிட்டுருக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தம்பி தம்பி அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க தம்பிக்கு வந்து ரெண்டு ஒரு பெண்ணு ஒரு பையன் பெண்ணுக்கு வந்து இப்போ தான் காலேஜ் முடிக்கிறா இன்னோரு தம்பிப் பையன் வந்து தம்பிக்கு வந்து ரெண்டும் பையன் ஒரு பை ஒரு த பையன் வந்து எட்டாவது ஸ்டாண்டர்ட்டு ஸ்கூலுக்கு போகிறான் ஒரு பையன் காலேஜி சேர்த்திருக்கான் இன்னோரு தம்பி வந்து இன்னோரு பை பையன் அந்த தம்பி வந்து ஒரு பையன் வந் அந்த பையனுக்கு வந்து காலேஜி சேர்த்திருக்காங்க அம்மா வந்து வீட்டோடு தான் இருக்காங்க அப்பா இப்போது அப்பா வந்து சமீபத்தில் தான் இறந்தாரு அது கொஞ்சம் ரொம்ப வருத்தம் பெரிய வருத்தம் அப்புறம் தம்பிங்கள் எல்லாம் எல்லோரும் நல்லபடியாக நல்லா இருக்காங்க தம்பிப் பெண்டாட்டிங்களும் ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு தம்பிப் பெண்டாட்டி வந்து வேலைக்கு போவாங்க ரெண்டு தம்பிப் பொண்டாட்டி வந்து வீட்டோடு தான் ஒர்க் வீட்டில் தான் இருக்காங்க அது அவங்க ரெண்டு பேரும் நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க போனால் வந்தால் பிள்ளைங்களை எல்லாம் போனால் கோயிலுக்கு போவது வெளியில் கடைங்களுக்கு கூட்டிகிட்டு போவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கு இதெல்லாம் போ போய் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் போனால் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க எல்லோரும் எனக்கு அது தான் ரொம்பப் பிடிச்ச விஷயம்